ஆ சொல்லுங்கக்கா என்னாச்சு எதுக்கு என் பேர் எல்லாம் கேட்குறீங்க ஓ அந்த புதுசாக குடி வந்தவங்க நீங்கள் தானா ஆ சரிக்கா சொல்லுங்கள் என்ன வேணும் நான் வேலைக்கு போயிருந்தேன்க்கா ஆ சரிக்கா அதெல்லாம் இருக்கட்டும் என்ன வேணும் எதுக்கு கூப்பிட்டிங்க ஏன் பேராக்கா விஜயா சொல்லுங்கக்கா ஓ நல்ல விஷயம்க்கா சரி அதுக்கு நான் என்ன பண்ணட்டும் ஆ ஏன் தங்கச்சிக்கு பூ ரொம்ப பிடிக்கும்க்கா ஆனால் எனக்குலாம் பூ பிடிக்காதே அதுக்குலாம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லைக்கா அது நடக்குறப்போ பார்த்துக்கலாம் விடுங்கள் சாரிக்கா எனக்குலாம் இது பிடிக்காது விடுங்களேன் அச்சோ அம்மாவா இருந்தாலும் டெய்லியும் வாங்கறதுலாம் கஷ்டம்க்கா ஐயோ எப்பா அம்மா செண்டிமெண்ட்லாம் வேறு சொல்ல ஆரமிச்சிட்டிங்க சரி வாங்கிக்கிறேன் ஆனால் ஒரு கண்டீஷன் எனக்கு பூ காலையில் வந்துரணும் ரேட்டெல்லாம் எனக்கு சாட்டிஸ்ஃபைடாக இருக்கணும் ஆ சரிக்கா ஆ டைம் சொல்லுங்கள் ஆஹான் எனக்கு இன்னும் சீக்கரமாக வேணுமே ஒரு ஏழு மணி போல் சரி ஓகேக்கா அவ்ளோதானே நான் கிளம்புறேன் எனக்கு நிறைய வேலை இருக்கு ஆ ஆ சரிக்கா கண்டிப்பாக ம்